ஹலோ கணேஷ் கான் டேக் கான் டேக்ஸிங்களா நான் வந்து போன மந்த்து வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மந்த்து வந்து நாங்கள் ஃபேமிலியோடு ஒரு சுற்றுலா போகலாம் அப்படின்னு நாங்கள் வந்து போன மாதமே நாங்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தோம் நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி எங்களுடைய தொகை வாங்கி தொகை வாங்கிட்டு ரே பதிவு பண்ணிவிட்டு எங்களுக்கு ஷீட்டும் கொடுத்துட்டீங்க இனி இப்போது ம நேற்று போன போ ஃபோன் பண்ணிணா சரி வரேன் அப்படின்னு நீங்கள் வந்து கன்பார்மும் பண்ணிவிட்டீங்க இப்போது வந்து நாங்கெல்லாம் ரெடி ஆகிட்டு எல்லாேருமே ஃபேமிலியோடு நாங்கள் வந்து நின்னு நின்றிட்ருக்கோம் நீங்கள் பார்த்தா ஐயய்யோ நீங்கள் வந்து ச ச திடீரெனு வந்து வண்டி இருக்குது அவங்க வந்து காரு இருக்குது ஆனால் வந்து ஓட்டுநர் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி இருந்தால் நாங்கள் எப்படி போக முடியும் எல்லாம் வந்து ஃபேமிலியெலாம் ஒரு ஆவலாக வந்து வெளியே போகணும் அப்படின்ற ஒரு உற்சாகத்தோடு வந்து எல்லா ரெடியாக எல்லா ரெடி பண்ணி வெச்சுட்டு ரு நீ நீங்கள் யாரும் எங்கள் ஃபேமிலியில் வந்து வண்டி ஓட்டுற ஓட்டுற அளவுக்கு ட்ரைவர் அந்தளவுக்கு ஓட்ட யாருக்கும் தெரியாது எல்லாேருமே டூ வீலர் தான் ஓட்டுவாங்க இப்போ வந்து எங்களுக்கு வந்து அவசரமாக வந்து ஒரு கார் ஓட்டுநர் வந்து வேணும் அதுக்கு அதனால் வந்து அப்படி இல்லைன்னா நான் வந்து இந்த காரை நாங்கள் வந்து நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறோம் நீங்கள் எங்கள் அமௌண்ட் எங்கள் தொகையை வந்து திருப்பி என் கிட்டேயே கொடுத்துருங்க நாங்கள் நம்பிக்கையாக வந்து நாங்கள் உங்களுக்கு ஆர்டரு பண்ணிணா நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து வன்னு பா காரிருக்கு ஓட் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் வந்து நம்பிக்கையாக வந்து நடத்தினா தான் எல்லாேருமே வந்து ஆர்டரு பண்ணுவாங்க நீங்கள் இப்படி இருந்தால் யாருமே ஆர்டரும் பண்ண மாட்டாங்க அதனால் எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து இந்த க நாங்கள் கா இதை கான்டாக்ட் கான்டாக்ட் நாங்கள் வந்து இதை ரத்து பண்ணுறோம் கான் டேக்ஸியை வேணாம் எங்களுக்கு நாங்கள் வேறு கான் டேக்ஸி வந்து புக் பண்ணிக்கிறோம்